ஒன்பது லட்சத்து தொண்ணூற்று ஒன்பதாயிரத்து நானூற்று எண்பத்து ஒன்று எட்டு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு எழுபத்து ஆறாயிரத்து ஐநூற்றி எண்பத்து எட்டு பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஆறு இருநூத்தி ஐந்து